விவசாயத்தின் முக்கியத்துவம் பார்த்துக்கிட்டீங்ன்னா விவசாயம் வந்துட்டு இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது விவசாயம் பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் வந்து செஞ்சால்தான் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கும் விவசாயம் இல்லைனா ஒன்றுமே இல்லை அதோடய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் நாட்டுக்காக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி உலகத்துக்கே இப்போ விவசாயம்தான் முக்கியோம் அதோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பங்களிக்கிறதுக்கு வந்துட்டு விவசாய விவசாயத்தை வந்து பெருக்கணும் அது விவசாயத்தை பெருக்கணுன்னால் என்ன பண்ணுன்னால் நம்ம காடுகளை அழிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு நிறுத்துணும் நம்ம விளைநிலங்களை வந்துட்டு நல்லா நம்ம பெருக்கணும் அப்போதா வந்துட்டு நம்மளால் இது வந்துட்டு விவசாயத்தை வந்து பெருக்க முடியும் பங்களிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக பங்களிக்கலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வருமானம் ஈட்டலாம் விவசாயத்தில் விவசாயம் இருந்தால்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு கிடைச்சாதான் மனுஷனால் உயிர் வாழ முடியும் சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது